ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு நம்ப சாம்பார் வைக்கணும்னா இப்போது பருப்பு மற்ற வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நம்ப ரெடி பண்ணி வச்சிக்கிடணும் அதுக்கப்புறம் காய்கறிகளெலாம் வெட்டணும் கத்திரிக்காய் முருங்கக்காய் மற்ற பீன்ஸ்ஸு இதெல்லாம் வெட்டி தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே அரச்சு ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறதுக்கு மிளகு உள்ள ரசத்துக்கு உள்ள பொடிகள்லாம் எடுத்து வச்சு அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு எல்லாமே புளி எல்லாமே நனைய போட்டு அதை ரெடி பண்ணுற மாதிரி இப்போ கறிக்கொழம்பு நம்ப வைக்கம்னால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே வெட்டி கிட்டி வச்சசுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி இப்போது கொழம்பு வைக்க போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு வெ வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் போட்டு வதக்கிவிட்டு சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு எது வேணுமானாலும் அதுக்கு தகுந்தப்படி நம்ப மசாலா எல்லாமே எடுக்கணும் எடுத்து அதுக்கூட நம்ம உருளக்கெழங்கு சேர்த்துக்கிறலாம் எல்லாமே போட்டு நம்ப கறிக்கொழம்பு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ எல்லா காய்கறி கூட்டு வைக்கணும்னா காய்கறியெல்லாம் இந்த கத்திரிக்காய் வெண்டக்காய் கேரட்டு பீன்ஸ்ஸு அவரைக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் சேனக்கெழங்கு இது எல்லாமே போட்டு ஒரு அவியல் மாதிரி வைக்கணும்னா அதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மொளகாய் எல்லாமே ஒரு திருகு திருக்கி அதை அப்படி போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எந்த கொழம்பு வைக்கிறதாக இருந்தாலும் நம்ப ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலயே நம்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி சாப்பாடு பிரியாணி பண்ணுறோம்னா இப்போது பிரியாணிக்குள்ளதெலாம் கறியெலாம் நம்ப வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் கட்டு வைக்கிற மாதிரின்னா சட்டியில் வைக்கலாம் இல்லை குக்கரில் போட்டு வைக்கிறதாயிருந்தா குக்கர்லையே நம்ம எல்லாமே போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதை அரிசிக்கு தகுந்தபடி நம்ம ஊற வச்சுட்டு விசில் போட்டுக்கிடலாம் அது வந்து ப குக்கரில் பிரியாணி வந்து கொஞ்சம் டே டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் தம் பிரியாணினால் நம்ம சட்டியில் வைக்கிறது அது நார்மலாக நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி வச்சோம்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்